புதிய வகை பறவைகளை பற்றி நான் இணையத்தளத்தில் நிறையா தேடி பார்த்துருக்கேன் அப்புறம் என்னோடய பாட்டி எனக்கு நிறையா புது வகையான பறவைகளை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம அன்றாடய வாழ்க்கையில பார்க்க முடியாத சில பறவைகள பற்றி எங்கள் முன்னோர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க இப்ப முன்னோர்கள் அவ்வளோவா இல்லாதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு உதிவியாக இருக்கிற இணையதளங்கள் மூலிமா நான் போய் தெரிஞ்சிப்பேன் என்ன மாதிரியான வித்தியாசமான பறவைகளெலாம் இருக்குது என்ன மாதிரி சத்தத்துடன் அதோடய வித்தியாசமான குணங்களெலாம் எப்படி இருக்கிங்கிறத இணையதளம் மூலிமா நான் சேகரிப்பேன் பறவைகளை வந்து நேரடியாக பார்க்குன்னா ரொம்ப நம்மளுக்கு நெருக்கமாக வர்ற சில பறவைகளை மட்டும் தான் நம்ம வந்து கண்கள் வழியா நம்ம பார்க்க முடியும் அது அந்த கண் வழியாக பார்க்குற பறவைகள்னா காகம் கழுகு அப்புறம் குருவி மைனா இதெல்லாம் வந்து நம்ம அன்றாடய வாழ்க்கையில மிக நெருக்கமாக நம்ம கிட்டே பறக்க கூடிய பறவைகள்ங்கிறனால நம்ம அதை வந்து கண்ணால பார்க்கிறோம் மனிதர் கிட்டையே நடமாடாமல் மிக தொலைவில் சில காடுகளில் மரங்கலோட உச்சியில் சில பறவைகள் வந்து உயிர் வாழும் அது வந்து மனிதர்களோடய அந்த சூழ்நிலை அந்த ஒரு சுற்றுசூழல்களுக்கு அது வராது அது அந்த மாதிரியான பறவைகளை நம்ம பார்க்கணும்ங்கபோது தான் நம்ம பைனாகுலர் அப்படிங்கிறத உபயோகபடுத்தி நம்ம அந்த பறவைகளை பார்க்க முடியும் அப்படி பார்த்தா தான் அதோடைய அங்க அசைவுகள் அதோடைய குணா அதிசயங்கள் அதோடைய இற இறகுகள் கால்கள் கைகள் கண்கள் மூக்கு அனைத்துமே நம்ம வந்து பக்கத்தில் நெருக்கமாக பார்க்க முடியாதனால் நம்ம அந்த பைனாக்குலருங்கிற ஒரு கருவியயை உபயோகத்து நம்ம அந்த பறவைகளை பார்க்குறோம் சில பறவைகள் வந்து சத்தம் ஒரு சில சத்தங்களுக்கே பயந்து ஓடுறங்கின்ற பட்சத்துலேயும் நம்ம அத கருவியை யூஸ் பண்ணி கருவியை பயன்படுத்தி நம்ம அந்த பைனாக்குலரை

இது தான் வந்து பைனாகுலர் மூலிமா பார்க்குற பறவைக்கும் கண்ணில் பார்த்த சில பறவைகளுக்கான வித்தியாசங்கள் ஒரு குணா விஷயம் தான் அதை வந்து முடிவு செய்கின்றது